ஹலோ சார் அப் அபிராமி அபிராமி ரெஸ்டாரெண்ட்டுங்களா ஓகே சார் காசி அல்வா எனக்கு வேணும் சார் சார் என் குழந்தைக்கி பர் டே வருது ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு ஐம்பது பேர் வராங்க ஒரு ரெண்டு கேஜி சரியாக இருக்குங்களா சார் ஆ மூணு கேஜி எவ்வளோ சார் ஆகும் அப்படிங்களா சார் சரி ஓகேங்க சார் வேறு ஏதாவது நல்லா இருக்குங்களா உங்கள் கடையில் ஆ ஆ ஓகே சார் அப்படிங்களா சரி கேரட் அல்வாவும் இதே ரேட்டு தான் வர்துங்களா அப்படிங்களா சரி அது அப்படிங்களா சரி அது வந்து அந்த அளவுக்கு வேணா ஒரு ஒரு கேஜி மட்டும் கேரட் அல்வா போதும் சார் அதுக்கப்புறம் மினி ஜாங்கிரி ஒரு ரெண்டு கேஜி கொடுத்துருங்க மிக்ஸர் ஒரு ஒன்றை கேஜி கொடுத்துருங்க வேறு ஏதாவது சார் இவ்வளோ தான் இருக்குங்களா ஓகே சார் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களா சார் செய்யிறதுக்கு ஓகே சார் ஓகே சார் கேள்விப்பட்டோம் கடையில் நல்லாயிருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள் சார் இன்னும் நல்லா போகிறதுக்கு உங்கள் கடை இதே மாரி மெயின்டென் பண்ணுங்கள் சார் ஓகே சார் இது வந்து இன்னும் ரெண்டு நாளைக்கு அப்புறோம் எனக்கு வேணும் மதியானம் சாப்பாட்டுக்கு தான் சார் இது வேணும் அதனால் நான் எங்கள் வீட்லருந்து ஆள் அனுப்புகிறேன் உங்களுக்கு காலையிலயே கொடுத்து விட்டுருங்க ஓகே சார் ஓகே சார் இதுக்கு அமௌண்ட் ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணுங்களா ஓகே சார் எவ்வளோ சார் அனுப்பனும் சரிங்க சார் இது இந்த ஃபோன் நம்பரு தானுங்களா ஃபோன்பே கூகுள்பே இருக்கிறது இப்போ நீங்கள் பேசுகிறது ஓகே சார் நான் அனுப்பிட்றேன் அனுப்பிட்றேன் பேலன்ஸ் இருக்கிறது வந்து அவங்க வந்து எல்லா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவும்போது கொடுத்துருவாங்க சார் என்னோட த என்னோட தம்பியை அனுப்புகிறேன் அவங்க என் தம்பி தான் நான் கால் பண்ணுறேன் சார் வரும்போது அவங்ககிட்ட கொடுத்துட சொல்லி ஓகே சார் ஓகே சார் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்க்கு இப்போ தான் வாங்குறோம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்க இன்னும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தே கொடுக்குறேன் சார் ஆர்டர் அப்படி கேள்விப்பட்டு தானே சார் சரின்னு தேடி உங்களுக்கு நம்பர் கேட்டு வாங்கி கால் பண்ணியிருக்கேன் சார் கேள்விப்பட்டேன் நல்லா ப நல்லா இருக்கும் கடையில் வாங்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தான் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு வாங்கறேன் ஓகே சார் ஓகே சார் எப் எப்பயும் இதே மாதிரி கொடுத்து நல்லா இன்னும் முன்னு முன்னேறனும் சார் நீங்கள் ஓகே சார் ஓகே சார் சரி அது கொடுத்துறீங்களா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஓகே சார் ஓகே சார் நான் இப்போ அட்ரஸ் ஃபர்ஸ்ட்டு அனுப் அட்ரஸ் ஃபர்ஸ்ட்டு அனுப்பிறேன் அப்புறோம் ஃபோன்பே அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுச்சுன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிவிடுங்க ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்